நாங்கள் சமைக்கும் போது பாத்திரங்கள்லாம் வந்துங்க ஈயக்குண்டு சாம்பார் வைக்கிறதுக்கு குண்டான் அப்பம்போது வந்து க இதுக்கு அருவாமணை மத்துக்கட்டை இதுமாதிரி இது பொருள்கள் தான் இருந்தது குக்கரோ இல்லை வேறு எதுவும் பிரியாணி குண்டான் இதுமாதிரிகளோ வெளிய எதுவும் இதுக்கு வேணுன்னால் விசேஷத்துக்கு வேணுன்னால் வெளியில் தான் எடுத்தாகணும் வீட்டிலலாம் இருக்காது அப்பைக்கி வந்து இப்பைக்கிலாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க வீட்டில் ஆனால் அப்பைக்கிலாம் பாத்திரங்கள்லாம் வீட்டில் இருக்காது குக்கரும் அப்போல்லாம் கிடையாது அப்பைக்கி குண்டான் இருக்கும் ஈயச்சட்டி இருக்கும் ஈய குண்டு இருக்கும் அடுத்தது அருவாமணை இருக்கும் கத்திலாம் அப்பைக்கிலாம் கிடையாதுங்க கத்திலாம் வந்து அப்போக்கி கிடையாது இந்த தேங்காய் துருவுகிறத்துக்கு தேங்காய் துருவி இருக்கும் சில பேர் வீட்டில் அப்போயும் சில பேர் வீட்டில் தான் இருக்கும் சில பேர் வீட்டில் இருக்காது இது மட்டுந்தான் இதை வச்சு தான் அப்பைக்கி சமைக்கணும் விறகு அடுப்பு தான் அப்பைக்கிலாம் இருந்துது கேஸ் அடுப்பு கிடையாது அப்பைக்கி வந்து இப்பைக்கி தான் கேஸ் இருக்குது அப்பைக்கிலாம் கேஸ் கிடையாது இதை வச்சு தான் எல்லோரும் சமைச்சி சமைக்கணும் ப்ரெஷ்ஷான காய்கறிகள் க கிடைக்கும் அதை வச்சு சமைக்கலாம் ஆனால் இப்பைக்கி ப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்க மாட்டேங்கிறது இது தான் வாங்கிட்டு வந்து தான் சமைக்கிறதா இருக்குது அப்பைக்கிலாம் எங்கள் வீட்டில் நல்ல ப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்கும் இப்பைக்கிலாம் கிடைக்க மாட்டேங்கிறது அவ்வளவு தான் அதுதான் இருந்தது எங்கள் வீட்டிலலாம்